இப்போ எங்கள் ஊரில் பாத்திங்கன்னா எங்களுக்கு வயல் நிறையா இருக்குது இப்போ எங்களுக்கு முழு மூச்சாக விவசாயந்தான் முழு தொழில் எல்லாமே இன்றைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நான் காலையில் ஒரு அஞ்சு மணிக்குலாம் எழுந்துரிச்சிருவேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துரிச்சி காலையில் எழுந்துரிச்சி வயலுக்கு போயிட்டு காலையில் எழுந்துரிச்சி வயலுக்கு போயிட்டு வயலை சுற்றி பார்ப்போம் இப்போ நடவு நட்டிருந்தோம்னா அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வெதை விடுவோம் வெதை விட்டு ஒரு முப்பது நாளில் பறித்து அதை நான் நம்ம நடுவோம் நட்டுவிட்டு காலையில் எழுந்திரிச்சி போனோம்னால் நம்ம பார்த்துட்டு காலையில் எதுவும் பூச்சிகீச்சி இருக்கா இல்லை வரப்பு போடணுமா அந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லி ஆளுங்களை விட்டு எந்தெந்த வேலை களை எடுக்கிறதா இருந்தால் களை எடுக்க சொல்கிறது அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப ஆட்கள் பற்றாக்குறை எல்லாம் ரொம்ப இருக்குது அதனால சில மிஷின்கள்லாம் வந்ததுனால் இப்போ ஆளுங்கெல்லாம் வெவ்வேறு வேலைக்கு போயிடறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதனாலையே மிஷினை வச்சிருந்தனால் ஆளுங்க உழைப்பு கம்மியாக போயிட்டு அதுமாதிரி நான் இப்போ காலையில் போனேன்னால் இப்போ வயலை சுற்றி பார்ப்பேன் எல்லா வரப்பையும் நடந்து பார்த்துட்டு எங்கேயாச்சும் தண்ணி வெளியாகுதா எதாச்சும் பூச்சி கீச்சி இருக்கா பார்த்திங்கன்னா அதே எனக்கு ஒரு வாக்கிங் மாதிரி அப்படியே சுற்றி வருவேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அதனால எனக்கு கொஞ்சம் நடக்குறதுனால் ரொம்ப பிடிக்கும் விவசாயத்தை பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஒரு பன்னெண்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போயிட்டு பார்ப்போம் அங்கேயே உட்காந்திருப்பேன் எதாச்சும் வேலை இருக்கா ஆளுங்கெல்லாம் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா அவங்களுக்கு டி வேணுமா இல்லை எதாச்சும் வச்சிரம் கிச்சரம் வேணுமானு பார்த்துட்டு வாங்கி கொடுப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக செஞ்சு நானும் வயலை சுற்றுறது எனக்கு ஒரு ஆரோக்கியமான இதாகருக்கும்